கைத்தறி கைத்தறி சேலைகள்ல நாங்கள் சீலை நெய்கிறங்க நெய்கிற சீலை நாங்கள் வந்து பட்டு பட்டு பாவு பட்டு ஊட எல்லாம் போட்டு நல்ல க்வோல்ட்டி நல்லவிதமாக நாங்கள் தயார் பண்ணி வியாபாரிகளுக்கு சொசைட்டிகளுக்கு போடுறங்க ஆனால் வெ வெளியே இருக்கிறவுங்க சில வியாபாரிகள் வந்து பட்டு புனைக்கிறது பாலீஸ்டர் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்தர்றாங்க அது வந்து நம் கைத்தறிக்கு கைத்தறி துணிகளுக்கு அது பாதிப்பு வருதுங்கள் அப்படி பாதிப்பு வர்றதனால எங்கள் கைத்தறியுடைய நலிவடைஞ்ச கூடிய அளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ அதை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தணுங்க அரசாங்கம் வந்து எடுத்து நடத்துனால் இந்த காலத்தில் வந்து நல்ல நல்ல டிஸைன்கள்லாம் கோல இருக்குது அந்த நல்ல நல்ல டிஸைனை வந்து பொது மக்களுக்கு கொடுக்கும்போது நல்ல வியாபாரமும் வருங்க எப்படி என்றால் அது வந்து பட்டு புனைத்து பட்டு போட்டுதான் நெய்ய வேண்டும் பட்டு புனைக்க வேணும் பட்டு போட்டுதான் நெய்ய வேணும் அது வந்து கேரண்டியாக நாங்கள் தயார் பண்ண வேண்டும் அகலம் முலம் எல்லா நல்லா அகலமாக இருக்க வேண்டும் முலம் நல்ல முலமா இருக்கணும் சாயமும் கேரண்டியான சாயமாக இருக்க வேண்டும் இத்தனையும் நாங்கள் அரசாங்கம் மூலயமாக தயார் பண்ணி அரசாங்கம் மூலயமாவே அங்கங்கே கடைகளை திறந்து கடைகளை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும் செய்தால் பொதுமக்களுக்கு நல்லவிதமாக ஸாரி சென்றடையும் பொதுமக்களும் அந்தக் கடைகளுக்கு வந்து ஸாரி எடுத்து உடுத்துவார்கள் இது வந்து பொதுமக்களுக்கு நல்லபடியாக தெரியும் தெரிந்து கொள்ள அளவுக்கு எங்கள் அரசாங்கம் அதை நன்றாக காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நல்லவிதமாக அமைத்து கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் கேட்கிறோம்